ஹலோ நாங்கள் லக்ஷ்மி கடைக்கு பேசுகிறோம் ஒரு பீரோ ஒன்று கேட்டோம் பாக்ஸ் பண்ண சொல்லி நீங்கள் அதை பாக்ஸு பண்ணி வச்சது பார்த்தா பிரிச்சு பார்த்தா கண்ணாடி எல்லாம் உடஞ்சிருக்கு நீங்களே மறுபடியும் வண்டி வர வச்சி நீங்களே அந்த பா பீரோவை எடுத்துன்னு போயிவிடுங்க எனக்கு காசை மறுபடியும் கொடுத்துருங்க அது எங்களுக்கு பிடிக்கல தேவயில்லாத பொருள் அது